விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது சிட்டியும் இருக்குது நிறைய பேர் சிட்டியில் வாழணுன்னு வாடகை வீட்டிலியும் வந்து இருக்காங்க அதுக்காக வந்து கிராமத்தில் வீடு இல்லாமலாம் இல்லை கிராமத்துலேயும் வீடு இருக்குது இங்கே என்னன்ன வீடு இருக்குன்னால் மெத்தை வீடு இருக்குது ஓட்டு வீடு இருக்குது ஓட்டு வீட்டுலேயும் வந்து நாட்டு ஓடு வீடும் இருக்குது ஷீட் போட்டும் இருக்காங்க இங்கே வாடகைலாம் வந்து எப்படி த்ரீ த்ரீ தௌசண் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல் தான் வாடகை சிங்கிள் பெட்ரூம் ஹால் பெட் கிச்சன் எல்லாமே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் அதுவும் போக இங்கே நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் வந்து நல்லா போகுது ஏன்னால் வந்து நிறைய பேர் வந்து வீடு வாங்கி கட்டுறாங்க ஒரு சிலர் வந்து வீடாகவே வாங்கிக்கிறாங்க கட்டி இருக்கற வீடாகவே ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் நல்லா பயங்கரமாக போகுது அப்புறம் வந்து பசுமை வீடு அந்த மாதிரி எல்லாம் வந்து கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட்டெலாம் கொடுத்துருக்காங்க பற்றாக்கொறைக்கி வந்து சோலார் பவர் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க பசுமை வீட்டுக்காக ஸோ அதனால் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம பசுமை வீட்டுக்கு அப்ளை பண்ணாலே ஆன்லைனில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபண்ட்டெலாம் நெறைய பேர் கொடுக்குறாங்க சோலார் பவர் சிஸ்டமோடு நல்லா வசதியாக நம்ம வீடெலாம் கட்டிக்கலாம்